டெக்னாலஜியில் ஐ மீன் டெக்னாலஜி தான் முன்ன இருக்க முன்னலாம் வந்து நம்ம நம்ம பாட்டி நம்ம தாத்தா பாட்டி காலத்திலாம் வந்து அப்புடில்லாம் டெக்னாலஜிலாம் எதுவுமே டெவலப்பே இல்லை ஆனால் இப்போ வந்து நம்ம ஓ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் டெக்னாலஜி டெவலப்பாக இருக்குது இப்போ ஃபோன் தாத்தா பாட்டி காலத்திலலாம் ஃபோன்லாம் கிடையாது வி வந்து லெட்ரு தான் அனுப்பி பேசிப்பாங்க ஆனால் இப்போது வந்து நமக்கு வந்து நம்ம இருக்க இடத்துலருந்தே நமக்கு உலகமே நம்ம பார்க்க முடியும் அந்த ஃபோன்ருக்குது வீடியோ கால்ஸ் இருக்குது நார்மல் கால்ஸோடய வீடியோ கால்ஸ் இருக்குது ஈமெயில் பண்ணலாம் டெக்ஸ்ட் பண்ணலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறையா டெக்னாலஜி டெவலப்பாகியிருக்குது இதே சோஷியல் மீடியாவில் என்னான்ன மாற்றம் அப்புடின்னா சோஷியல் மீடியாவிலலாம் வந்து இப்போ இப்போலாம் நிறையா இப்போ வந்து இ இப்போ வந்து நான் இங்கே இருக்கேனா நம்ம நம்ம நம்ம ஃப்ரெண்டு வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருக்காங்க ஆ நம்ம நம்ம சோஷியல் மீடியா மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் இது மாதிரி நிறையா டெக்னாலஜி டெவலப்பாகியிருக்கு சோஷியல் மீடியாலாம் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஓ நடந்த ஒரு நல்ல விஷயம் வந்து எ எல்லோருக்கும் போய் சேருகிறதுக்காக ஒரு ப்ளாட்ஃபார்மாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்குனா அது வந்து ஒரு அவார்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டூலாக இருக்குது அப்புறமாக வந்து இது வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம தெரியாதவங்கள்ட்ட பேசி ஒரு ஸ்கேம்லாம் நிறையா நடக்குது அது மா அது மாதிரியான விஷயங்கள் தவறான விஷயங்களும் இருக்குது ஆனால் நம்ம அது மாதிரியான இதை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டு நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் கற்றுக்கலாம் அப்போல்லாம் வந்து நமக்கு டெக்னாலஜி சோஷியல் மீடியா இந்த இந்த இதல்லாம் இல்லாத போதுலாம் நமக்கு ஏதோ ஒரு இதுனா கூட நம்ம யார்ட்டையாவது போய் நமக்கு ஒரு கைடு கைடு பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோன் இருந்தால் போதும் அதுலேயே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி டெக்னாலஜி சோஷியல் மீடியாலாம் இப்போ இருக்க நம்ம ரொம்ப டெவலப்பாகி வளர்ந்துக்கிட்ருக்கு